நான் ஒரு அன் ப்ராண்டட் அதாவது எப்படி சொல்லலாம் ஒரு லோ குவாலிட்டியில் ஒரு சார்ஜர் வாங்கினேன் அந்த சார்ஜர் தான் நான் யூஸ் பண்ணதுலயே ரொம்ப ஒர்ஸ்ட்டு சார்ஜர் இனி அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கவே கூடாதுன்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த ப்ராடக்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம்